வணக்கம் பழையமுறை விவசாயத்திற்கும் இப்போ இருக்கிற ஒரு புது தொழில்நுட்ப விவசாயத்திற்கும் என்ன வித்தியாசனு பார்த்தீங்னா அந்தகாலத்தில் இயற்கை முறை விவசாயமாக இருந்தது இயற்கையாகவே விவசாயத்தை பண்ணிணாங்க எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் இயற்கையாக மனிதனால் முடிந்த அவனால் முடிந்த செயல்பாடில் விவசாயத்தை செஞ்சாங்க விலங்குகளை மட்டுமே நம்பி ஒரு விவசாயத்தை நான் செஞ்சாங்க விலங்குகளும் மாடு நாய் கோழி அதன் மூலமாக விவசாயத்தை செஞ்சுட்டு வந்தாங்க அந்த உயிரினங்களும் மனிதர்களை நம்பி இருந்தது பார்த்தீங்கனா அந்தகாலத்தில் எந்த ஒரு ரசாயன பொருட்கள் கிடையாது எல்லாமே வந்து இயற்கையாகவே மனிதனால் இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு உரத்தை ஒரு எல்லா பயிர்கள் எல்லாமே வந்து இயற்கையாகவே இந்த விதைத்தாங்க அந்த விளைநிலத்திற்கும் நல்ல ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருந்தது நீர்வளமும் நல்லாவே இருந்தது அப்போ வந்து ஒரு இருநூறு முந்நூறு அடிக்கே தண்ணி இருந்தது நிலத்தில் அப்புறம் மழை அந்த காலத்திற்கு சரியான அளவு சரியான நேரத்தில் மழை பெய்யும் என்று அப்பயே நல்லா கணித்திருந்தாங்க அப்புறம் மக்கள் வந்து அப்போ எல்லா சுற்றுசூழல் எல்லாமே சீர்கேடு இல்லாமல் நல்லா நல்முறையில் சு மா காற்று மாசு எதுவும் இல்லாமல் எல்லாம் நல்லா இருந்தது அவங்க விளைவித்த காய்கறி பழங்கள் கீரை எல்லாமே வந்து எந்தவொரு ரசாயனமும் இல்லாமல் சுத்தமானதாக சுகாதாரமாக இருந்தது அப்புறம் மக்களும் எந்தவொரு நோய்தொற்றும் இல்லாமல் அவங்க எல்லாம் விவசாயத்தை நம்பியே இருந்தாங்க பல மக்கள் விவசாயத்தாலேயே அவங்க வாழ்ந்து வந்தாங்க விவசாயங்கிறது வந்து அப்போ ஒரு க கடவுள் சமம் விவசாயி கடவுளுக்கு சமம்னு நின்று பார்த்தாங்க விவசாயம் பண்ணி பல குடும்பங்கள் வந்து செழிப்பாக இருந்தது இப்போது ஊரில் ஆறுகள் குளம் ஏரி என பல இது வெட்டினாங்க விவசாயம் செழிப்பா இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற விவசாயம் பார்த்தீங்கனா எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு வந்துருச்சு எல்லாத்திற்கும் விலங்குகள் பயன் பயன்படுத்துவது இல்லை விலங்குகளையே நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துவது கிடையாது எல்லாமே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் டிராக்டர் ப்ரோட்டாவெட்டர் கலப்பை அதுபோல் இயந்திரங்களை பயன்படுத்தி இப்போது விவசாயம் இதை பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கனா எல்லாமே வந்து ரசாயனம் எல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியே இப்போ வந்து எல்லா ஒரு உரமாகட்டும் மருந்தாகட்டும் பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் வந்து அடித்து இப்போ நிலத்தை வந்து மாசுபடுத்தி ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ நீர்வளமும் வந்தும் இப்போ ஆயிரடிக்கு கீழே போயிடுச்சு நீர் நீர்மட்டம் அளவு இப்போ தண்ணியே இல்லை அப்போ முந்நூறு அடிக்கு தண்ணி இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து ஆயிரத்து முந்நூறு அடிக்கு கீழே போயிருச்சு இப்போ பூமியும் வறண்ட மண்ணாகிருச்சி அப்போ இருந்த விவசாயம் நிலங்கள் இப்போ இல்லை எல்லாம் நகர்புறமாக மாறிருச்சு அப்போ வந்து எழுவது பர்சன்டேஜ் விவசாயமும் பண்ணிணாங்க இப்போ முப்பது பர்சன்டேஜ் தான் விவசாயமே பண்ணுறாங்க நாற்பது பர்சன்டேஜ்ஜூ எல்லாம் விவசாயத்தை விட்டுவிட்டு வெளி வேலைக்கு கிளம்பிட்டாங்க அப்போ வந்து மனிதர்கள் விலங்குகளையே நம்பி இருந்தாங்க அது போடுற சா சாணம் அதுபோன்ற இதுகளையே எல்லாம் உரமாக போட்டாங்க ஆனால் இப்போது எல்லாமே வந்து இந்த பொட்டாசியம் நைட்ரேட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து மண்ணுக்கு கேடு மனிதனுக்கும் கேடு அதில் விளைவிக்கிற காய்கறிகள் பழங்கள் அதனால எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்தாகவே ஏற்படுது அதனால மனிதனுக்கு பல வியாதிகள் நோய்கள் எல்லாம் உருவாகுது அதற்கு மனிதன் பெரும் நாசம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அதுமில்லாமல் இப்போ மழையும் அந்தளவுக்கு பெய்கிறது இல்லை குளங்கள் ஆறுகள் எதுவுமே இருக்கிறது இல்லை எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க இப்போ சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்திகிட்டே இருக்குது விவசாயம் வந்து காலப்போக்கில் அது அப்படியே மாறிடுச்சி இப்போ டெக்னாலஜியாக எல்லாமே வந்து கலங்கள் பழங்கள் காய்கறிகள் எல்லாமே வந்து ஹைபிரெட்டாக வந்து விளைவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மரம் தென்னை மரம் அது வளர்ந்து காய் பிடிக்கிறதுக்கு பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் ஆ ஆகும் ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கனா மரம் உரம் எல்லாம் யூஸ் பண்ணறனால அஞ்சு பத்து வருஷத்து போதே மரம் பெரிய மரம் ஆகிரும் அது காய் வந்து சீக்கிரம் வந்துடும் அது காய் நல்லா வரதுக்காக அதுக்கும் இன்னும் உரம் மருந்து பூச்சிக்கொல்லி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால அந்த மரம் நல்லா காய் பிடிக்கும் ஆனால் வந்து என்னெனா அந்த மரத்துக்கு அவ்வளோ சத்து இருக்காது அதில் இயற்கையாக விளஞ்சத விட செயற்கையாக செயற்கை முறையில் நம்ம காய்களெலாம் வரவைச்சோம்னா அது பார்த்தீங்கனா அது மனுஷனுக்கு கேடுதான் வரும் காய் நம்ம வருமானத்தை பார்க்குறாங்க மக்கள் ஆனால் வந்து அதில் இருக்கிற பிரச்சினைய யாரும் பார்க்குறது இல்லை ஸோ வந்து அந்த காலத்தில் எந்தவொரு நோயும் இல்லாமல் இயற்கை முறையினால் விவசாயத்தை பயன்படுத்தி மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாேருமே வந்து என்ன ஒரு நாலு காசு நல்லா வரணும் அப்படினு பார்த்து அதுக்காக இந்த ரசாயனம் மருந்துகள் அதெல்லாம் அடித்து நிலத்தையும் கெடுத்து விவசாயம் அப்போ அழிஞ்சிட்டேதான் வருது அதனால மக்கள் யாருமே வந்து விவசாயத்தை பண்ணுறதே இல்லை முன்னிருந்த விவசாயம் இப்போது இப்போ இருக்கிற விவசாயத்திற்கு நிறைய வேறுபாடு இருக்குது இப்போ எல்லாமே டெக்னாலஜி டெக்னாலஜி தான் டெக்னாலஜி மூலமாக யூஸ் பண்ணி டிராக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வேலையை சீக்கிரம் முடிச்சுடுறாங்க வேலை ஈஸியாக முடியுது ஆனால் அதில் விளைவும் நிறையாவே வருது தொழில்நுட்பம் பார்த்தீங்கனா தொழில்நுட்பத்தில் ஒன்றும் நமக்கு எளிதில் சீக்கிரமாக நம்ம வேலை முடியுது உழவு களை எடுத்தல் பார்த்தீங்கனா பார் கட்டுவது எல்லாமே வந்து சீக்கிரமாக இயந்திரத்தினால நம்ம பண்ணுற முடியுது அதனால மக் மக்களுக்கு வந்து எந்தவொரு கஷ்டங்குறது எதுவும் கிடையாது எல்லாமே வந்து சீக்கிரம் முடிஞ்சுருது ஆனால் அதில் சுகாதாரம் மற்றும் சுற்றுசூழல் பாதிப்புங்கிறது வந்து அதிகமாகிட்டேதான் இருக்குது இது வந்து மக் மக்களுக்கும் இந்த நிலத்திற்கும் உயிரினத்திற்கும் அனைத்துக்கும் ஒரு தீங்காகவே பார்க்கபடுகிறது இப்போ இருக்கிற விவசாயம் ஸோ வந்து பழைய மு விவசாயத்தை பண்ணி ஒரு இயற்கை முறையிலான விவசாயத்தை உருவாக்கி மக்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை மற்றும் மண் மண் மண்ணிற்கும் நல்ல ஒரு சத்துமானத்தை கொடுத்து நீர்வளத்தை பெருக்க வேண்டும் இப்போ இருக்கிற விவசாயத்தை மேம்படுத்தி பழைய இயற்கை முறை விவசாயத்தையும் இதனுடன் சேர்த்து செய்து நன்முறையில் வாழ வேண்டும்